இலக்கணம் வேறு வாக்கியம் வேறு எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் நம்ம பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும் இலக்கணம் வேறு மாதிரி இருக்கும் அது ரெண்டுத்திலயும் ரெண்டுத்தையும் வந்து நான் எந்த தொழில்நுட்பத்திலயும் அதிகமாக யூஸ் பண்ணது இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல படிக்கும் போது இலக்கணமும் வாக்கியமும் படிச்சிருக்கேன் படிச்சது எக்ஸாம் எழுதிருக்கோம் அதை விட அவ்வளோ தான் அதை பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாது க்ரியேட்டிவ் ரைட்டிங் கோர்ஸ் எதுவுமே எடுத்ததில்லை ஆனால் வந்து க்ரியேட்டிவ் டிசைனிங் கோர்ஸ் எடுத்து படிச்சு டிகிரி முடிச்சிருக்கேன் அதனால் இந்த ரைட்டிங்ல எல்லாம் அவ்வளோவா எனக்கு எ என்ன க்ரைட்டீரியாஸ் வரும் அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கள் அதில் என்ன இருக்குது அப்படில்லாம் தெரியாது ஆனால் படிச்சது வந்து தமிழ்ல தான் படிச்சேன் எல்லாமே தமிழ் மீடியோம் தமிழ் நல்லா எழுதுவேன் இலக்கணம் தெரியும் ஆனால் வந்து இது வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து சமநிலைப்படுத்துகிறது அந்த மாதிரியெலாம் வந்து அவ்வளோ உன்னிப்பாக யோசிக்கப் யோசிச்சு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு ம் ஆ இலக்கணத்தில் அந்த அளவுக்கு நாலேஜ்ஜு இல்லை ஆனால் ரைட்டிங்ல நாலேஜ்ஜு இருக்குது எந்த தமிழ் எழுத்து தமிழ் எ கொடுத்தாலுமே எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் ஃப்ளூயெண்ட்டாக படிப்பேன் ஃப்ளூயெண்ட்டாக எழுதுவேன் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வந்து ஒற்று பிழையே எதுவுமே வந்ததில்லை அது மட்டும் தெரியும் பட் வந்து இந்த ரைட்டிங் கோர்ஸ் எதுவும் எடுக்க எடுக்கல அதனால எனக்கு இதில் அவ்வளோ பெருசாக எந்த ஒரு டி இ இதுக்கும் பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு எ எதுவுமே தெரியல